இப்போ தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷத்த தருது உ உறவுகளுக்கு இடையில என்னத்தை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொலைதூரத்தில் இருக்காங்க அவங்களாம் வந்து முன்னெல்லாம் நம்ம வந்து வெறும் தொலைபேசி மூலயமா தான் தொடர்புகொள்ள முடியும் ஆனால் ஒரு வீடியோ காலோ எதுவுமே பார்க்கமுடியாது அப்போ இருந்த தொழில்நுட்பம் வந்து அப்புடி இருந்தது ஆனால் இன்னிக்கி உருவாகி இருக்கற தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கவங்கள நம்ம பக்கத்தில் இருந்து பேசுகிற ஒரு அனுபவத்தை வந்து இந்த தொழில்நுட்பம் இப்போ நமக்கு கொடுக்குது இதை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக தான் கருதுகிறேன் ஏன் அப்படின்னா இப்போ இந்த தொழில்நுட்பம் இருப்பதுனால் தான் நமக்கு வந்து எவ்வளோ தொலைவில் இருக்கவங்களும் நம்ம பக்கத்திலே இருந்து பேசுகிறா மாதிரி ஒரு நமக்குள்ளே ஒரு உணர்வுகள் வருது இந்த தொழிநுட்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதங்கள் இப்போ ஒருத்தர் கிட்டே நம்ம வீடியோ கால் பேசிகிட்ருக்கோம் இன்னொருத்தர் நமக்கு அழைக்கும் போது அவங்களுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது தெரியாததுனால் நம்ம அந்த பதிலுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன குறுஞ்செய்தி மாதிரி அனுப்பிடுறோம் நான் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன் நீங்கள் என்னை வந்து இந்த டைமுக்கு வந்து கால் பண்ணுங்க இந்த டைமுக்கு என்ன தொடர்புகொள்ளுங்கள்னு சொல்லி நம்ம வந்து ஒரு குறுஞ்செய்தி மாதிரி அனுப்புகிறோம் இதனால என்னென்று பார்த்தீங்கன்னா இப்போ தொலைவில் இருக்கறவங்க இடத்துல நம்ம பேசும்போது இந்த தொழில்நுட்பம் நல்லா கிடைக்கிறதுனால தான் வந்து நம்மளால அவங்க கிட்டே வந்து எல்லா விதத்துலேயும் பேச முடியுது பார்க்க முடியுது டெய்லி டெய்லி அவங்க நம்ம பக்கத்தில் இருக்கற மாதிரி ஒன்று உணர்வுகள் இருக்குது இந்த தொழில்நுட்பம் வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குனு சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ கால் வந்ததிலேந்தே பார்த்தீங்கனா யாரையுமே தொலைவில் இருக்கிறதா வந்து யாரும் ஒரு உணர்வு இல்லை எல்லாேருக்கும் அன்றாடம் நம்ம வீட்டில் இருந்து நம்ம பேசுகிற மாதிரி உதாரணத்துக்கு ஒரு பணிக்கு போகிறாங்க அப்படின்னா இப்போ அங்கே இருந்து நம்மளை அழைக்கம் போது நம்ம பேசவேண்டியது பார்த்தீங்கனா இப்போ நேருக்கு நேர் விடியோவில் பேசும் போது அது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ காலில் பண்ணும் போது அவங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்க நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேரையும் வந்து ஒரு நெருக்கத்தில் தான் கொண்டு வருது இது பிரிவுங்றதுக்கு இது ஒருத்தர் நம்மளை விட்டு தூரமாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பதை விட இது வந்து நம்ம அருகில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த தொழிநுட்பம் வந்து கண்டிப்பாக உருவாக உருவாக்கி இருக்காங்க இதை கண்டு வந்து மகிழ்ச்சி தான் ரொம்ப மகிழ்ச்சி பெறுறேன் இப்போது ஒரு சிலர் வந்து வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க அவங்கள வந்து நம்ம இப்போ டெய்லி நம்மளால பார்க்கமுடியாது அவங்களோட நம்மளோடு பே பேச முடியாது ஆனால் இன்னிக்கி இந்த தொழில்நுட்பத்துனால நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ அவங்க எங்கே இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு வெளி நாடுகே போய் இருந்தாலும் அவங்கள வந்து நம்மளால டெய்லி வந்து அவங்களோட நம்மளால பேச முடியுது அவங்க கிட்டே வந்து நம்மளால ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியுது அவங்க கிட்டே வந்து ஒரு மெசேஜ் பண்ண முடியுது இப்போ ஒரு வீடியோ கால் பேச முடியுது அதே மாதிரி இங்கே எங்கே நம்ம உறவுகள் வந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள இடத்துல ஈஸியாக வந்து தொடர்புகொள்கிறதுக்கு நம்மளால முடியுது இதுக்கு எல்லாம் காரணம் பார்த்தீங்கனா இந்த தொழிநுட்பம் வந்து அந்தளவுக்கு எல்லாேரையும் வந்து மாற்றி இருக்குது இன்னைக்கு இந்த தொழில்நுட்பம் வந்து ரொம்ப சந்தோஷம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயுமே இது வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது கால் பண்ணுறது பேசுகிறது இது எல்லாம் வந்து முன்பய காலத்தில் வந்து இதை மாதிரிலாம் கிடையாது அவங்களாம் எப்படின்னா அவங்கள நேரில் போய் தான் பார்க்க முடியும் அதற்காக நேரத்தை செலவழிச்சி அவங்க பயணத்தில் கடந்து சென்று அதை போய் பார்க்கணும் ஆனால் நம்ம வந்து இப்போ அப்படி கிடையாது இந்த தொழில்நுட்பத்தின் மூலயமா வந்து என்னென்னால் டெய்லியுமே நம்ம நார்மலாக கால் பண்ணி அவங்க கிட்டே பேசிக்கலாம் வீடியோ காலில் அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க நம்ம பக்கத்திலே இருக்கற மாதிரி இருக்குது அது ஒரு சந்தோஷத்த அளிக்குது இதில் இன்னும் வந்து உருவாக்கிறது பார்த்தீங்கனா சொந்தங்கள் வந்து பிரிவு பிரிஞ்சு இருக்காங்கங்றத விட நெருக்கத்தில் இருக்காங்கங்றது தான் நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வை தருது